எங்கள் வீட்டில் எல்லா காய்கறியும் நல்லா வளர்தலாம் ஆனால் அவரக்காயின்னு சொல்லி செடி வளர்தும்போது அதில் வந்து அந்த அஸ்வினி என்ற சி இது வந்து அதிகமாக பாதிச்சிடும் மற்ற செடிங்களையும் சேர்த்து அது இது பண்ணிடும் அதனால் நம்ம அந்த அஸ்வினிக்கு மருந்து வேப்பெண்ணெய் அல்லது இந்த கோமியம் மாட்டு சாணம் எல்லாம் போட்டு வெச்சுருக்கோம் அதை போட்டால் ச இதாகிரும் ஆனால் இடத்த வந்து அதிகமாக பிடிச்சிக்கும் மற்ற செடிகளுக்கு நிழல் உண்டாயிடும் அப்போறம் பனி நேரத்தில் பனி டைமில் வந்து அதிகமாக செடி வளர்துன்னா கொஞ்சம் வாட்டமாகவும் குறைவாவும் இருக்கும் பூச்செடிங்களும் கூடயே அந்த டைமில் கொஞ்சம் நல்லா வரும் அந்த மருந்துகளெல்லாம் கொஞ்சம் அடித்தா நல்லாவும் வளரும் கோடை காலத்தில் வந்து பனி டைமில் கருகுகிற நேரத்தில் நம்ம எப்படி அந்த செடிகளை கவனமாக பார்கறோமோ நம்ம செடிகளை வளர்த்தறது அந்த செடி வந்து நம்மக்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பூவும் வளரும் போதும் நமக்கு ஒரு சந்தோஷமா வளரும் கத்திரிக்காய் செடியோடைய பூவை பார்த்தா வைலட் கலரில் இருக்கும் பூசணிக்காய் செடி பூவை பார்த்தா மஞ்சள் கலரில் இருக்கும் ஒவ்வொரு கலர் கலராக கலர் கலர் பூ பூவா இருக்கும்போது அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இன்னும் நல்லா தண்ணீர் ஊற்றும்போது இன்னும் அதிகமாக நல்லா வளரும் அந்த கோடை காலத்தில் மட்டும் சாயங்கால நேரத்தில் தான் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றணும் ஏன்னால் வெயில் டைமில் அதிகமாக சூடு ஏறிடும் காலையிலையும் ஊற்றலாம் சாயங்காலமும் ஊற்றலாம் ஆனால் அதிகமாக ஊற்றாம தெளிச்சு விட்டு ஊற்றணும் இல்லாட்டி பூ ஜக்கு அந்த பூ வாளியை வெச்சு அதை ஊற்றணும் அதிகமாக எடுத்தும் டபக்குன்னு குடத்துலேலாம் ஊற்றிறக்கூடாது அது வந்து நமக்கு செடிகளை பாதிச்சிடும் அதனால கையில் தெளிக்கவோ அல்லது பூச்சட்டியிலியோ கூடையிலியோ வெச்சு ஊற்றுனோமுன்னா அது ரொம்ப நல்லாருக்கும் பூ வாளி பூ வாளியில் வெச்சு ஊற்றுனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லாவும் வளரும் அப்போ காய்கறிகள் வந்து கவனமாக பறிச்சி எடுத்துடணும் விட்டா அதிலே பழுத்துடும் அதில் இந்த பூப் பிடிச்சிரும் பூச்சிப் பிடிச்சிரும் அதை கவனமாக பார்த்து ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுக்கணும் பிடுங்குனோமுன்னா வேர் கொஞ்சம் லூஸாயிரும் கட் பண்ணி க டிம்மர் மாதிரி கையில் வெச்சுக்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்தோம்னால் அதெல்லாம் பதனமாக நல்லாயிருக்கும் அதனால நம்ம எல்லோருக்கும் சொல்வது என்னான்னால் வீட்டு தோட்டம் போட்டு இல்லாட்டி மாடி வீடோ அல்லது பக்கத்தில் தொட்டியோ அல்லது பிளாஸ்டிக்கு டப்பாவோ ஏதையோ வெச்சு அதில் பண்ணி எப்படியாவுது ஒரு காய்கறி நம்ம வளர்துணும் ஒரு பூச்செடி வளர்துணும் ஏதாவுது செடிகளை மரங்களோ நட்டு நம்ம வளர்துனோம்னா நமக்கு நல்லாயிருக்கும் அதை விட த இது தேக்கு மரம் அப்படியெல்லாம் சைடெல்லாம் வெச்சு விட்டோம்னா இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்தா அதுலையும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அந்த மாதிரி வளர்தணுன்னு எனக்கும் ஆசை இன்னும் நீங்களும் எல்லோரும் வளர்துங்க நல்ல நல்லது அது ம்